இப்போது நம்ம ஊரிலயே எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்திங்ன்னா வையுங்களேன் ரெண்டு வகையான வந்து கலாச்சார பொழுதுபோக்கு இருக்குது என்னெனன்னு பார்த்திங்ன்னா இப்போது கிராமபுறத்தில் ஒரு மாதிரியான கலாச்சார பொழுதுபோக்கு இருக்கும் நகரம் சிட்டிஸில் வந்து ஒரு கலாச்சார பொழுதுபோக்கு இருக்கும் சிட்டிஸ்லென்னு வந்து பார்த்துக்கிட்டிங்ன்னா அது வந்து வெஸ்டென் கல்ச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது எப்படின்னா அந்த பார்ட்டி பப்பு இந்த மதுபானம் மது குடிக்கிறது இந்த பாரு இதெலாம் வந்து வெஸ்டென் கல்ச்சரு அவங்க சிட்டியில் உள்ளவங்க அதுபோல் வந்து அவங்க பொழுதுபோக்கை வந்து கொண்டாடியிருப்பாங்க இதே கிராமத்தில் உள்ளவங்கென்னு வச்சு பார்த்துக்கிட்டிங்ன்னா கிராமத்தில் இது போல் பொழுதுபோக்கெலாம் கிடையாது அதனால் அவங்க என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்ன்னா இது போல் இப்போ லீவ் நாளில் வந்து இதை போல் கிரிக்கெட்டு விளாடுகிறது இந்த கபடி விளாடுகிறது வாலி பால் இதே போல் விளையாட்டை விளையாடி வந்து பொழுதை போக்கிப்பாங்க இதிலேயே டெய்லி பார்த்திங்ன்னா வந்து இந்த கோலம் போடுவது பல்லாங்குழி ஆடுவது இதெலாம் வந்து கிராமத்தில் வந்து பொழுதுபோக்குக்காக அவங்க வந்து பயன்படுத்திப்பாங்க இதில் வந்து சிட்டிஸ்க்கும் கிராமத்துக்கும் என்ன பெரிய வந்து இது வேற்றுமைனால் அவங்க வந்து இந்த பப்பு இதெலாம் வந்து காசு கொடுத்து போவாங்க அதனால் அவங்க அந்த நல்லா அவங்களுக்கு வந்து இன்கம் வரும் அது அவங்களுக்கு தெரியாது இதே கிராமத்தில் உள்ளவர்களுக்கு வந்து இன்கம் கம்மியானால் வந்து இதில் காசு கொடுத்துதான் பொழுதுபோக்கிக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது அதனால் சொல்லிட்டு இவங்க வந்து இதே மற்ற ஊரில் கிராமத்துலெலாம் சில அவங்களே வந்து ஒரு விளையாட்டு மாரி ஏற்பாடு பண்ணி பரிசு கொடுப்பாங்க அது ஒரு பொழுதுபோக்கு அதே போல் இவங்க வந்து நடத்திக்கிட்டு இருப்பாங்க இப்போ வந்து சிட்டியில் உள்ளவர்களுக்கும் கிராமத்தில் உள்ளவர்களுக்கும் ரொம்பவே வந்து மாற்றம் இருக்குது அவர்களுக்கு இவங்க இருக்கிற படிப்பறிவு இல்லாதவங்க அதனால் வந்து பெரிய இந்த வெஸ்டென் கல்ச்சரு கலாச்சாரம் அதெலாம் வந்து இவர்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது ஏன்னால் இவங்க வளர்ந்த இது சூழ்நிலை இது என்விரான்மென்டல் வந்து அப்படி அவங்க வளர்ந்த என்விரான்மென்டல் வந்து அப்படி அதனால் இவங்க இது போல் வந்து பொழுதுபோக்கை வந்து கழிச்சுக்கிறாங்க அவங்க அதே போல் பொழுதுபோக்கை கழிச்சுக்கிறாங்க இதுதான் வந்து நம்ம சமநிலை மாற்றத்துக்கு வந்து ஏதுவாக இருக்குது